பெரும்பாலும் பயணங்களின் போதுதான் இந்த மெட்ரோ சிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகளில் பேருந்து உள்ள வந்து எஃப்எம் போடுவாங்க அந்த பகுதியில் தான் நம்ப இந்த பாட்டுங்கெல்லாம் கேட்க முடிஞ்ச ஒரு வாய்ப்பாக இருந்தது மற்றபடி இன்றைய காலகட்டங்களில் வானொலி கேட்கிறதுன்றது மிகவும் குறஞ்சிருக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லணுனா தொலைக்காட்சிகள் நிகழ்ச்சிகள் தான் அதிகமாக நம்ப பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அதிலையும் வந்து தமிழ்நாடு அரசுனுடைய கல்வி அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த தொலைக்காட்சி மாணவர்களுக்கும் பொது அறிவு ஆர்வலர்களுக்கும் மிகுந்த வகையில் அந்த கல்வி தொலைக்காட்சியில் பல்வேறு பயனுள்ள தகவல்களையும் வகுப்புகளையும் எடுக்கிறாங்க